எனக்குத் தெரிஞ்ச அரசியல் கட்சினால் என்னென்ன இருக்குதுன்னா அதிமுகனு இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகானு இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மாதிரி தாமரை இருக்குது பாவேக அந்த மாதிரி அது தாமரை வந்து அவர்களோட சின்னம் பாவேக பாஜக பாவேக இல்லை பாஜக இந்த மாதிரி நிறைய இருக்குது எனக்கு கரெக்டாக தெரியலை ஆனால் நிறைய இருக்குது ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க எங்கள் ஊரில் இருக்கற தலைவர் கட்சி கட்சித் தலைவரெலாம் எப்படினா இப்போ அவங்க வந்து எப்படின்னா நல்லா பண்ணுவாங்க ஆனால் நல்லா பண்ணுவாங்க அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்துவிட்டு ஊர் மக்களுக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காங்க எங்கள் ஊரில் இருக்கறவங்கள நான் சொல்கிறேன் நிறைய பண்ணியிருக்காங்க அவர்களெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது எங்கள் ஊர் தலைவர் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டு தான் அவங்களை வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களால் உடம்பு முடியலைன்னாலும் அவங்க வந்து நிறைய பண்ணி இருக்காங்க எங்களுக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே அவங்க அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தலைவர் கவுன்சிலரு எல்லோருமே எனக்குத் தெரியும் அவங்க எல்லோருமே வந்துட்டு வேறு வேறு கட்சிக்காரங்கள் தான் ஆனால் எல்லோருமே வந்துவிட்டு ஒன்றா சேர்ந்து நல்லா பண்ணுவாங்க நல்லா பண்ணி இருக்காங்க அவங்க என்ன வாக்குறுதி கொடுப்பாங்க அப்படின்னா நான் வந்தால் நான் நல்லா பார்த்துப்பேன் எல்லாமே நல்லா நடத்துவேன் மக்களுக்கு வந்து நிறைய நான் ஹெல்ப் பண்ணுவேன் மேல் இடத்துல நிறைய எடுத்துப் பேசுவேன் அப்படின்லாம் அவங்க வந்துவிட்டு வாக்குறுதி கொடுப்பாங்க போன டைம் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து அதெல்லாம் காப்பாற்றல அதனால் நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு நாம் இந்த டைம்க்கு நிற்கிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால் எலக்ஷன்லையே நிற்கல இந்த டைம் வந்து வேறு ஒருத்தவங்க வேறு வேறு ஒருத்தவங்க தான் நின்றாங்க இப்போ ஜெயிச்சு வந்திருக்கவங்களும் ஓரளவுக்கு ஃபுல்லாக பண்ணுறாங்க சொன்னது எல்லாமே பண்ணுறாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்குப் பண்ணுறாங்க அப்படினு சொல்லலாம் அதாவது முன்னாடி இருந்தவர்களுக்கு இவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இதுனெலாம் சொல்ல முடியாது அவர் வந்துவிட்டு ஒரு குடிமகனாக எப்படி உதவியிருக்காரு அப்படின்னா இப்போது முடியாத டைமில் எதாச்சு ஹெல்ப் கேட்பாங்கல்லை இப்போ நம்ம கிட்ட அவர் தலைவர் ஆவறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து பைக்கெலாம் இல்லை அப்படின்னா அவங்கள்கிட்ட இருக்குது நமக்கு இப்போ ரொம்ப அர்ஜெண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா அவங்கள்கிட்ட கேட்டால் அவங்க தருவாங்க ஏதாச்சும் ஒரு அர்ஜெண்ட்டு நமக்குத் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டோம்னா தருவாங்க தராமல்லாம் அவங்க இருக்க மாட்டார் அவர் அவர் ரொம்ப கொஞ்சம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இருக்க கட்சி எல்லாமே வந்து எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்குக் கீழே கீழே ஆள் வைச்சுப்பாங்க அவங்க கிட்ட சொல்லி அது மா அந்த மாதிரி மட்டும் தான் டைரக்ட்டாக அவங்கள்கிட்ட போய் பேசணும் நம்பளால் பேச முடியாது டைரக்ட்டாக அவர்களுக்குக் கீழே தனியாக ஆளெலாம் நிறைய வைச்சிருப்பாங்க அது மாதிரி வைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட தான் போய் நம்ம சொல்லணும் அவங்க தான் அவங்க கிட்ட சொல்லணும் அப்படிதான் படிப்படியாதான் பேச முடியும் அப்படின்னு சொல்வாங்க எங்கள் ஊரில் வந்துட்டு எப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு ஊரு சேர்ந்தது தான் ஒரு ஊராக வைச்சு ஒரு தலைவர் இருப்பாங்க அதனால் ஸோ நாலு அஞ்சு ஊருங்கிறப்போ ஒரு ஊர் மேல் ஒரு ஊருக்கு பொறாமை போட்டி இதெல்லாம் நிறையவே இருக்குது எங்கள் ஊரில் நான் இருக்கற ஊரில் இதெல்லாமே நிறையாவே இருக்குது நான் சொன்ன அந்தத் தலைவர் கவுன்சிலர் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே ஊர் எங்கள் ஊர் கிடையாது பக்கத்து ஊர் ஆனால் எங்களுக்கும் அவங்கள் தான் இருந்தாலும் அவரு வந்துட்டு நல்லா எங்களுக்கு பண்ணிகிட்டு தான் இருக்கார் எங்களுக்கு பண்ணினா அவங்காளுக்கு கோபம் வந்துடுச்சு ஐயோ அவங்களுக்கு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்வாங்க இதே அவங்க ஊரில் ஏதாச்சும் பண்ணிணாங்கன்னா பார்த்தியா தலைவரும் கவுன்சிலரும் ஒரே ஊரில் இருக்கிறனால அந்த ஊரிலயே எல்லாமே பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எங்கள் ஊர் ஆளுங்கள் எனக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நான் காதால் கேட்டிருக்கேன் ஆனால் அதுவும் ஆனால் கரெக்ட்டு தான் எல்லா விதமான எங்கள் பஞ்சாயத்துக்குத் தேவையான எல்லா விதமான ஆஃபீஸுமே அந்த ஊரில் தான் இருக்கும் அங்கே தான் கட்டியிருக்காங்க எல்லாமே அது ஏன்னு எனக்கும் தெரியலை இன்னும் அது மட்டும் எனக்குப் புரியவே இல்லை இப்படி எல்லாம் நடக்குது ஆனால்